நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து கலை ஏன் முக்கியமானதுனு பார்த்தம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் கலை மிகவும் அவசியமாகதான் இருக்குது அதில் வந்து என்னென்ன கலை இருக்குதுனா நடனம் இருக்குது டான் டான்ஸ் இருக்குது ஓவியம் இருக்குது பாட்டு பாடுறது இருக்குது அப்பறம் ஒயிலாட்டம் கரகாட்டம் சிலம்பாட்டம் பரதநாட்டியம் இதுமாதிரி நிறையா கலைகள் இருக்குது அதில் வந்து அவங்களுக்கு எந்த கலை எதில் ஆர்வம் இருக்கோ அந்த கலை மூலயமா அவங்களுடைய வந்து சமுதாயத்தில் வந்து அவங்களுடைய அந்த கலையில் இன்ட்ரஸ்ட் இருந்து அந்த கலையில் அவங்க மேம்பட்டாங்க அப்படினா அந்த கலை மூலயமா அவங்களுடைய குழு குடும்ப வருமானம் வ குடும்ப வருமானம் கூட அந்த சந்திக்கக்கூடிய திறன் அந்த கலையில் இருக்குது அதுவந்து நம்ம இந்த கலையை வந்து பேசினோம் வளர்த்துக்கிட்டோம் அப்படினா சமுதாயத்தில் நம்ம ஒரு நல்ல எடத்தில் இருக்கலாம் அதுவந்து அதுக்கப்பறம் கலை வந்து இப்போ வந்து படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குது குறைஞ்சிக்கிட்டு இருக்குதுனா ஃபஸ்டில் வந்து கரகாட்டம் இதெல்லாம் நிறைய அந்தமாதிரி நிறைய கிராமங்கள்ல அதுமாதிரி எல்லாம் போடுவாங்க இப்போ வந்து அது வந்து குறஞ்சிருக்குது குறைஞ்சிருந்தாலும் ஆனால் ஒருசில கிராமங்கள்ல இன்னும் அந்த பாரம்பரியம் வச்சிட்டு இருக்காங்க இருந்தாலும் இன்னும் வளர வரக்கூடிய காலங்கள்ல இன்னும் அதிகமாக கலை இன்னும் வரக்கூடிய ஜெனரேஷன் கலை அதிகமாக கற்று இன்னும் இந்த கலையை வந்து இன்னும் மேம்படுத்தணும்